எனக்கு பிடித்த தமிழ் எழுத்தாளர் வந்து பாரதியார் பாரதிதாசன் பாரதியார் கவிதைகள்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதில் வருவ குயில் பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு செம்ம அழகாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு